சிவகங்கையில் வந்து தேட்டர் பார்க் இதலாம் நிறையா இருக்கு என்னென்ன அப்படின்னா பார்க்கே அந்த இப்போ காரைக்குடி அங்கெல்லாம் வந்து சுடாமணிபுரம் பார்க் அப்றம் வந்து சிறுவர் பூங்கா அப்பறம் வந்து அழகப்பா மியூசியம் அழகப்பாவோட அந்த மியூசியம் இருக்கு அதுக்கப்பறம் வந்து தேட்டர்லாம் நிறையா இருக்கு திரையரங்குகள் என்னன்னா அப்படின்னா ஜே பி தேட்டர்ஸ் பாண்டியன் அப்பறம் வந்து நட்ராஜா தேட்டர் சத்தியம் தேட்டர் அதுமாதிரி நிறையா இருக்கு கலாச்சார நிகழ்வுகள்லாம் காரைக்குடியிலேயே வந்து ரொம்ப பெரிய கலாச்சார நிகழ்வுகள்னா முத்து மாரியம்மன் கோவில் திருவிழா அங்கே வந்து டென் டேஸ் கிட்டே திருவிழா நடக்கும் அதேமாதிரி மக்கள் அதிகமாக போகிற திரையரங்குகள் என்னென்னனா காரைக்குடியில் வந்து சிவகங்கையில் காரைக்குடியில் வந்து பாண்டியன் சத்தியன் நட்ராஜன் இது தான் விளையாட்டு மைதானங்கள் வந்து அழகப்பா மியூசியத்துக்கு பின்னாடி வந்து இருக்கு இப்போ மியூசியத்தில் நிறையா விளையாட்டு மைதானங்கள் இருக்கு அதுக்கப்றம் நிறையா தோட்டங்களும் இருக்கு இங்கே எப்படின்னா வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கு என்ன அப்படின்னா ஜெய்னிக்காவுக்கு ஆப்போசிட்டில் நர்சரி காடன்ஸ் வந்து நிறையா இருக்கு அதுக்கப்றம் அழகப்பா மியூசியத்துக்கு பின்னாடி உள்ள மைதானத்தில் வந்து ஃபுட்பால் வாலிபால் பேஸ்கெட்பால் ஹாக்கி எல்லாமே விளையாடுறத்துக்கான அனைத்து வசதிகளும் இருக்கு